இப்போ வந்து விவசாயத்தில் வந்து கவர்மெண்ட் வந்து நமக்கு ஹெ ஹெல்ப் பண்றாங்கன்னால் இப்போது மழை தேங்கி போய் பயிரெல்லாம் நாசமாகுது அப்படின்னம்மோது அவங்க போய் கேட்கறோம் எங்களுக்கு இந்த மாதிரி வண்டி வேணும் விவசாயம் வந்து அறுவடை அறுக்கிறதுக்கு மிஷினு அப்படின்னம்மோது அவங்க கம்மி வெலையில் நமக்கு தராங்க அதை எடுத்துட்டு வந்து நம்ம செய்கிறோம் மற்றபடி வேறே எதுனால் நமக்கு வேணுன்னால் கவர்மெண்ட் எவ்வளோ நமக்கு செய்து நம்மளும் அதை வாங்கிக்கிறோம் ஏன்னா இப்போத்திக்கி இந்த வெயில் காலத்தில் எவ்வளோவோ நம்ம கஷ்டப்பட்றோம் எவ்வளோ நம்ம இது பண் விளைச்சல் இல்லாத மழை தண்ணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்றோம் மழை நீர் வந்த பிறகு அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணும்போது நம்மளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஏற்றுக்கறோம் மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல்லாம் எவ்வளோ காய் பதார்த்தல்லாம் எல்லாம் வெலை அதிகமாக இருக்குது ஆனால் நம்ம ஊரில் அப்படிலாம் கிடையாது நமக்கு பரவாயில்லை அந்தளவுக்கு நமக்கு கவர்மெண்டே ஹெல்ப் பண்ணுறாங்க